ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களை அடிமைப்படுத்தின அடிமைப்படுத்தி வெச்சுருந்தாங்க அப்போது வந்து இந்தியர்கள் வந்து சுதந்திரம் வேணுங்கிறதுக்காக போராடினாங்க அந்த போராட்டத்துக்கெலாம் முன்னோடியாக இருந்தது வந்து சிப்பாய் புரட்சி அந்த சிப்பாய் புரட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னால் சிப்பாய் புரட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னால் நீங்கள் அந்த வட இந்தியாவில் வந்து சிப்பாய்களை வந்து என்னா பண்ணிணாங்கன்னா பசுக்களோட கொழுப்பையும் பன்னிகளோட கொழுப்பையும் எடுத்து அவங்களோட தோட்டாகள்கிட்ட தடவ சொன்னாங்க அந்த சிப்பாய்களில் வந்து இந் இந்துக்களும் முஸ்லீம்களும் இருந்தாங்க முஸ்லீம்கள் வந்து பன்னி பன்னியை வந்து வெறுக்கக்கூடியவங்க இந்துக்கள் வந்து பசுவை தெய்வமாக வணங்கக்கூடியவங்க அவங்க ரெண்டு பேரையும் அந்த செயலை செய்ய சொன்னதுனால் அவங்களுக்கு வந்து அதை வந்து வெறுத்தாங்க அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு எதிர்த்தாங்க ஆனால் அதை வந்து நு அவங்க சொன்னது மீறியும் அவங்கள செய்ய வெத்ததுனால ஒரு சமயத்துக்கு மேலே அவங்க வந்து கோவப்பட்டு மங்கள் பாண்டிடேங்கிற ஒரு சிப்பாய் என்னா பண்ணிணாருனா அவர் கையில் இருந்த ஸ் துப்பாக்கியை எடுத்து ஆங்கில அதிகாரி ரெண்டு பேரை கொன்னுட்டார் அவரு கோவப்பட்டு அந்த ரெண்டு பேரை கொன்னதுனால் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிப்பாய் புர சிப்பாய் புரட்சிங்கிறது ஆரம்பிச்சுது சிப்பாய் புரட்சி கிளியரு கிளர்ச்சின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க அது வந்து அப்போது தான் ஸ்டார்ட் ஆச்சி அதை தொடர்ந்து தான் அதுக்கப்புறம் ஓ அந்த விஷயத்த கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு ஒவ்வொரு இடத்துலியும் இது மாதிரி கிளர்ச்சிகள் ஆரம்பிச்சுது இந்த கிளர்ச்சிகளெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னா பண்ணுச்சு போராட்டமாக மாறி இது சுகந்திரப் போராட்டம் நிறையா வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குத் தெரிஞ்சு அப்புறம் வந்து வெள்ளையனே வெளியேறுன்னு சுதந்திரப் போராட்டம் ஒன்று இருக்குது வெள்ளையனே வெளியேறுன்னு மகாத்மா காந்தி வந்து போராடினாப்புல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவரோட ஏ முக்கியமான போராட்டக்காரர்களில் வந்து மகாத்மா காந்தி முக்கியமான ஒருத்தர் அவர் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு அது பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனே வெளியேறு அப்புறம் வந்து அது என்னது ஜாலியன் வாலா பாத்துக்கு எதிரான போராட்டங்கள் நிறைய போராட்டம் வந்து பண்ணியிருக்காம்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்களெலாம் வந்து போராட்டத்தோட நோக்கமே வந்து தன்னை வருத்திக்கிட்டு எந்த ஒரு ஆயுதத்தையும் ஏந்தாமல் அமைதி வழியில் போராடணும் அப்படின் சொல்லி காந்தியடிகள் வந்து முனைப்போடு இருந்தார் என்னது சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணிணாருன்னா அவரோட கோட்பாடு என்னென்னா அடிக்கு அடி உதைக்கி உத வெட்டுக்கு வெட்டுன்னு அவரோட கோட்பாடு அப்படி இருந்தது ஆயுதம் ஏந்தி அவங்க போராடுமோ ஆயுதம் ஏந்தி நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து ஆயுதத்தால் தான் நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின் சொல்லிவிட்டு இது சுபாஸ் சந்திரபோஸ் என்ன பண்ணிணாருன்னா தன்னை இளைஞர்கள வந்து அவரோட அவரு ஒரு படை மாதிரி ஆரமிச்சு அந்த படையில் வந்து இளைஞர்களை சேர்த்து அவங்களுக்கு ஆயுதப் பொரி பயிற்சியெலாம் கொடுத்து அந்த ஆயுதப் பயிற்சி மூலயுமா அவங்கள வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட வைக்கிறார் அந்த ஆயுத ப அந்த அத்தகைய வந்து இளைஞர்களை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு வந்து இவரு தென்னகத்தில் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து அந்த படைக்கு வந்து ஆளை சேர்த்து விடுறாரு அங்கே இருந்த அவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த நிறைய இளைஞர்களை வந்து சுபாஷ் சந்திரபோஸ் படைக்கு அனுப்பி வைக்கிறார் அது மாதிரி அவர் ஒரு பக்கம் அங்கே போராடிகிட்டு இருக்கும்போது இங்கே இந்த சைட்டில் வந்து காந்தியடிகளும் அமைதி மொழியில் போராடிகிட்ருக்காரு ஒரு சைட்டில் வந்து பாரதியார் வந்து சிறையில் இருந்துக்கிட்டே கவிதை மூலமாக தன்னோட தமிழ் ஆற்றல் மூலமாகவே பத்திரிகைகளில் வந்து வி விடுதலை போராட்ட உணர்வை பற்றி கவிதை எழுதுவது கட்டுரை எழுதுவது கதைகள் எழுதுவது முழக்கங்களை முன் வைக்கிறது அது மாதிரி நிறைய அறிக்கை விடுறது அங்கே இது மாதிரி நிறைய போராட்ட குணங்களை வந்து பத்திரிகை மூலமாக வந்து விதைக்கிறார் இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாகவும் அடிமைப்பட்டு இருந்த இந்தியர்கள் வந்து இதை பார்த்து பொங்கி எழுந்து ஒவ்வொருத்தரும் வந்து இனிமேல் நான் உங்கள் ஆங்கிலேயருக்கு அடிமை இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தவர்களும் போராட ஆரமிச்சுட்டாங்க அந்த போராட்டம் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் ஆங்கிலேயர்களே வந்து சுதந்திரத்த கொடுத்துட்டாங்க